சந்தைக்கு நாங்கள் வந்து கொண்டு வரோம்க காய்கறியெல்லாம் ஆனால் கொண்டு வரும்போது அங்கே தோட்டத்தில் கொண்டு வர லாரி வேணும் டெம்போ வேணும் இல்லாட்டி ஆட்டோ வேணும் ஏதோ ஒன்று வேணும் அதுக்கு ஏற்றறதுக்கு இறக்கறக்கு ஆளுகள் வேணும் அதுக்கு காசு தரணும் அது போக தோட்டத்தில் நாங்கள் வெதை போட்டோம்னா அதில் வந்து தண்ணிக்கு பாய்ச்சக்க பாய்ச்சறதுக்கு ஆள் வேணும் இப்போது களை எடுக்கிறதுக்கு ஆள் வேணும் அப்புறம் வந்து பறிக்கிறதுக்கு அது அது விளஞ்சி நின்றா பறிக்கிறதுக்கு ஆள் வேணும் அப்புறோம் அது கூடையிலெல்லாம் போட்டு ஏற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுத்துக்குமே ஆள் பிடிச்சிதான் நாங்கள் காசு கொடுத்து கொண்டு வந்து இங்கே நாங்கள் போடும்போது இங்கே அந்த சந்தா கொடுங்க இங்கே சந்தா கொடுங்க அதெல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் கேட்டு ஆனால் நாங்கள் வந்து கூறு வச்சு விற்கிம்போது இருபது ரூவான் சொன்னால் பத்து ரூவாக்கி கொடுனு கேட்குறாங்க அதெல்லாம் எங்களுக்கு கட்டுபடியே ஆகிறதில்ல இதே டிபார்ட்மென்ட் ஸ்டோருக்கு போனால் என்ன வெலை இருக்கோ விலையே பார்க்குறதில்ல அப்படியே பொருளை எடுத்து போடுறாங்க அங்கே போய் பில் போட்டால் கொடுத்துட்டு வந்துடறாங்க ஆனால் நாங்கள் இயற்கையாக செஞ்சு வெளச்சு வெளச்சல் செஞ்சு கொண்டு வந்து நல்ல ஒரு விலைக்கு நல்ல ஒரு பொருளாக நாங்கள் எப்போவுமே ஃப்ரெஸ்ஸு ஃப்ரெஷ் பொருளாக கொண்டு வந்து விற்றாலுமே ஜனங்கள் அதையே வாங்குறதுக்கு ரொம்பவுமே இது பண்ணுறாங்க காசுக்கு இருபது ரூவானா பத்து ரூவாக்கி கேட்குறாங்க முப்பது ரூபானா இருபது ரூவாக்கி கேட்குறாங்க தக்காளி நாற்பது ரூவாயினா இருபது ரூவாக்கு கேட்குறாங்க இந்த மாதிரி சுழ்நிலை எல்லாம் விவசாயிகளுக்கு இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு இருக்குது ஆனால் ரொம்பவும் எதுவுமே அதுதாங்க வெளியே போய் கடையில போனால் எதுவுமே கேட்ட விலைக்கி வாங்கிக்கிறாங்க ஆனால் நம்மளாக கொண்டாந்து இங்கே போடணும்னா நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் வாடகை கொடுத்து லாரிக்கு டெம்போவுக்கும் எல்லாதுக்குமே கொடுத்து அங்கே பார்த்தா ஒரு களை எடுக்கணும்னா ஒரு மண்வெட்டி எடுத்தாலே அதுக்கு காசு கொடுத்தாதான் கையில் தொடுறாங்க இல்லைனா தொட மாட்டாங்க அதுக்கு எரு போடணும் நாங்கள் மருந்து த தெளிக்கணும் இதெல்லாம் போட்டால்தான் பூச்சி இல்லாத காய்கறிங்கள் நல்ல சுத்தமான காய்கறிகள் ஃப்ரெஸ்ஸான காய்கறிகள் வரும் ஆனால் வந்தாலுமே ஜனங்களுக்கு இங்கே வந்து நம்ம போட்டால் இது பண்ணுறாங்க கொஞ்சம் கம்மியாகதான் கேட்கறாங்க என்ன பண்ணுறது இருந்தாலும் சரி எங்களுக்கு விற்கணுமே அதனால் நாம் வைச்சாலுமே அது இதாகுமில அதனால நம்ம கொடுத்துட்டு சரி இப்படியே இருக்கட்டும்ன்டு அட்ஜஸ் பண்ணி அதை போட்டு எல்லாத்துக்கும் மக்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் காசு வாங்கிட்டு நாங்கள் போவோம்